ஹல் ஹலோ மேம் ஆ கண்டிப்பாக மேம் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அது உங்களோடய விருப்பம் மேம் ஆ கடைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பர்சனலாகவும் பண்ணலாம் பட் பர்சனலுக்கு சார்ஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஆ மேம் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஹார்க்கு டைப்புன்னு கொஞ்சம் சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஈசியாக இருக்கும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஹார் கட் அண்ட் ஸ்டைல் வேணுமா இல்லை ஒன்லி ஸ்டைல் மட்டும் போதுமா ரெண்டுமே வேணும் ஓகே மேம் உங்கள் ஃபேஸ்ஸோடய ஷேப் என்ன மாதிரி இருக்குதுனு சொல்ல முடியுமா ஆ உங்களுக்கு வந்து உல்ஃப் கட்டும் நல்லா தான் இருக்கும் ஃபெதர் கட்டும் நல்லா தான் இருக்கும் நான் உங்களுக்கு வேணா வந்து பிக்சர்ஸ் அனுப்புகிறேன் அது பார்த்துட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மேம் ஆ யா மேம் நெக்ஸ்ட் வீக் மண்டே புக் பண்ணிக்கலாம் டைமிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆ யா மேம் சுயர் மேம் நானே இந்த நம்பர்க்கு உங்கள் என்னோடய மெயில் ஐடி செண்ட் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு செண்ட் பண்ணிடுங்க மேம் நான் டீட்டெயில்ஸ் ஓ அமௌண்ட் எவ்வளோ ஆகும் எல்லாமே நான் உங்களுக்கு அதிலயே செண்ட் பண்ணிடுறேன் தேங்க் யூ மேம்